தியானம் பிராணயாமா பற்றி சொல்லணுன்னா இது ஒரு மூச்சுப் பயிற்சி மனசும் உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்க ரொம்ப உதவும் அது மட்டும் இல்லாமல் நம்ப மனசை அமைதியாக்கி சுத்தமாக வச்சுக்கவும் உதவும் இந்த மூச்சுப் பயிற்சி பண்ணுறது நமக்கு நல்ல ஒரு செயலாகும் மன அமைதி அதிகரிக்கும் கவனக்குறைப்புலாம் குறையும் அதே மாதிரி கோபம் எதிர்மறை எண்ணங்கள்லாம் வராது மனசை ஒரு நிலைப்படுத்தி கட்டுப்பாட்டோட வச்சுக்க உதவும் நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்ஸிஜன் சரியாக கிடைக்க உதவும் இந்த மூச்சுப் பயிற்சி தினமும் நம்ம செய்யும் போது ஆரோக்கியமாக நம்ப உடலையும் மனசையும் வச்சுக்க உதவும்